நம்ம ஊரில் நடக்கும் குற்றங்களை பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு போதிய வருமானம் கிடைப்பதில்லை அதனால் வேலையும் குறைவு பிறகு திருட்டு கொள்ளை போன்ற குற்றங்களில் அவர்கள் ஈடுபடுகின்றன வேலை இல்லாத காரணமும் குற்றங்கள் செய்வதற்கு வழிவகை செய்கிறது அதனால் படிப்புக்கேற்ற வேலை கிடைத்தால் குற்றங்களை படிப்படியாக குறைக்கலாம்